தமிழ்நாட்டுலன்னு பார்க்கும்போது என்னன்னா கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா இப்போது ஒரு ஒரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி கலாச்சாரம் வந்து மாறும் என்னன்னனா இப்போ முஸ்லீம்ங்கனா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கும் இந்துன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இதே வந்து கிறிஸ்ட்டின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பின்பற்றுவாங்க கலாச்சாரத்தை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன்று ஒன்றும் மாறும் நம்மளே வந்து பொங்கல் கொண்டாடுவோம் இல்லைங்களா பொங்கல் கொண்டாடும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி பாவாடை சட்டையோ இல்லை இது ஜென்ஸுங்களுக்கு வந்து வேட்டி சட்டை அந்தமாதிரி அணிஞ்சு நம்ம பொங்கலை வந்து கொண்டாடுவோம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்திலேருந்தே வந்து பாரம்பரியமாக இது வந்துட்டுக்கிட்டு இருக்கு இது மொத்தம் வந்து பொங்கல் இது தைத்திருநாள் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்கனா தமிழர்களுக்காக தான் வந்து தைத்திருநாள் வந்து கொண்டாடுவாங்க இது வந்து விவசாயத்தை அதாவது விவசாயிகள் இருக்காங்க இல்லைங்களா விவசாயிகள் வந்து விவசாயத்தை வந்து போற்றத்துக்காக வந்து இந்த பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடுறாங்க அதனால் தான் இதை வந்து தைத்திருநாள்னு சொல்லி சொல்வாங்க இது எதனால் இது வந்து கலாச்சாரமாகவே அந்த காலத்திலருந்தே வந்து பொங்கல் திருநாள் வந்து கொண்டாடிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க இதே வந்து கோவில்கள் வந்து கும்பாபிஷேகம்லாம் நடக்குது இல்லைங்களா எதனால் வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க நம்ம அந்த கோவில் கலசத்தில் வந்து விதை நெற்களை விதைப்பயிர்கள் விதை தானிய வகைகள் எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அது போட்டு வச்சுருக்கறதானால இப்போது வந்து இப்போ இது வெள்ளம் வந்து ஊரில் அடிச்சுக்கிட்டு போகும்போது நம்மக்கிட்டே எந்த ஒரு பயிர் வகைகளும் இல்லை அப்படின்னும்போது அந்த கலசத்தில் இருக்கிற அந்த விதைகளை எடுத்து பயிரிட்டு விவசாயிகள் வந்து அதை வந்து போற்றி அதை அறுவடை செஞ்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக வந்து அந்த காலத்தில் இருந்து வந்து மரபு மாற்றாமா வந்து அந்த காலத்துலேருந்தே வந்துட்டுருக்குது இதுதான் வந்து அந்த காலத்துலேருந்தே வழக்கமாக வந்து பின்பற்றிகிட்டு வர்றாங்க